ஆமாம் அங்கிருந்தான் பேசுகிறோம் சொல்லுங்க ஓகே ஓகே சொல்லுங்க நீங்கள் நார்மல் ஸ்கூலில் பார்த்த மாதிரியே எல்லா கோர்ஸ்ஸும் இங்கே இருக்கும் அட்வான்ஸ்டாக வந்து எலெக்ட்ரானிக்ஸ் அந்தமாதிரி இருக்கும் நர்ஸிங் இருக்குது ப்ரீவியஸ் இயரில் எந்த ஸ்கூலில் படித்தாங்க ஏன் அங்கிருந்து ட்ராப் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாம் ஆமாம் ஓகே இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னால் நாங்கள் ஒரு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம் அதில் உங்கள் சைல்ட் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா வீ டேக் இட் ஓகே சொல்லுங்க அது பேஸ்டு ஆன் வந்து எந்த ஸ்டெடி இதில் போடுறாங்கன்னா லெவன்த்துன்னால் அதுக்கு பேஸ்டு ஆனில் இருக்கும் ட்வெல்த்துக்குன்னால் அது பேஸ்டு ஆனில் இருக்கும் நீங்கள் நேரில் வாங்க வந்து எல்லாமே செக் பண்ணுங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யு கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பஸ் வந்து உங்கள் வீட்டான் கிட்டேயே வரும் அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுவும் ஃபீஸ்சிலே நீங்கள் கொடுத்துட்லாம் இயர்வைஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதிலே சேர்த்து நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் எங்கே உங்கள் வீட்டுக்கிட்டே வரும் பஸ்ஸு அப்புறமா ஈவ்னிங்கும் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து விட்டுவிடுவாங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிடீஸ் இருக்குது சொல்லுங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிடீஸ் இருக்குது அப்புறமா இது கல்ச்சுரல்ஸ் எல்லாம் எல்லா ப்ரோக்ராம்ஸ்ஸும் வைப்பாங்க நீங்கள் வாங்க வந்து பாருங்க சரௌண்டிங் எப்படி இருக்குது வெளியேவும் கேட்டுப்பாருங்க எங்கள் ஸ்கூல் பற்றி தி பெஸ்ட்டு ஸ்கூலுன்னுதான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து எதுக்கும் பாருங்க அட்மிஷன்ஸ் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது வாங்க இருக்குது அதுவும் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ஸ்னால் நீங்கள் ஹாஸ்டலிலே இது பண்ணிக்கலாம் இல்லை ஹாஸ்டல் வந்து அவ்வளோவா நாங்கள் இது பண்ண முடியாதுன்னால் ஆஸ் யுவர் சாய்ஸ் நீங்கள் வந்து டெய்லி பேஸ்டே அனுப்பிடலாம் ஆமாம் ஆமாம் எல்லாத்துக்குமே இன்டிவிஜுவலாகதான் எடுப்பாங்க எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பட் மோஸ்ட் இம்பார்டென்ஸ் வந்து கொடுக்கறது இங்கிலீஷ்க்குதான் இங்கிலீஷ்க்கு அதிகமாக ப்ரிஃப்பரன்ஸ் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே தனித்தனியாக டீச்சர்ஸ் இருக்காங்க அது வந்து ஸ்டார்ட்டிங்கில் அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதைப் பற்றி அது வந்து டிப்பண்ட் பண்ணிதான் இருக்கும் மோஸ்ட்டாக வந்து ப்ரைவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில்தான் இது பண்ணுவாங்க ஏன்னால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இங்கிலீஷ் யூஸ் ஆகும் தமிழ் அது சப்ஜெக்டாக இருக்கும் அங்கே இங்கிலீஷ் தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஓகே வந்து பாருங்க அட்மிஷன் போய்ட்டு இருக்குது தேங்க் யூ ஓகே தேங்க் யூ